வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் பத்திரிகை போன்ற ஊடகங்கள்ல வந்து தமிழ்மொழியை பயன்படுத்த தான் செய்கிறாங்க இருந்தாலும் சுத்தமான தமிழ் பிழை இல்லாத தமிழ் அந்த மாதிரியான தமிழ் வ மொழியை வந்து ஒரு ஸ் ஒரு சுத்தமாக பிழை இல்லாமல் பயன்படுத்துவது இல்லை இப்போ கொடுத்துருக்குற கேள்வியிலியே ரேடியோ டிவி அப்படின்னு தான் இருக்கே தவிர வானொலி தொலைக்காட்சி அப்படின்னு இல்லை தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கிறவங்க நிறைய ஆங்கில வார்த்தையை உபயோக்கிறாங்களே தவிர பேச்சு வழக்கான தமிழை உபயோகிச்சால் கூட பரவாயில்ல ஆனால் ஆங்கில வார்த்தைகள் உபயோகிக்கிறது கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணும் ஊடகங்கள்ல தமிழ்மொழினால் தமிழ்மொழியை மாற முதல்ல கொறைஞ்சிட்டே தான் வருது பேசுறதில் ஒரு பத்து வார்த்தை இருந்ததுனா அதில் ஒரு அஞ்சு வார்த்தை நிறையா சொல்லணுன்னா அஞ்சு வார்த்தை குறைவாக சொல்லணுன்னா ஒரு மூணு வார்த்தையாவது ஆங்கில மொழி கலப்பில்லாமல் பேச தெரியிலை சில வார்த்தை வந்து ஆங்கி தமிழ்னு நெனைச்சிட்டு ஆங்கில வார்த்தையை சொல்கிறாங்க சில வார்த்தை வந்து வடமொழி சொற்களை தமிழ்னு நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்மொழியோடய பயன்பாடு இன்னும் இருந்துகிட்டே இருக்கே தவிர தமிழ்மொழி அதில் உள்ள ஒரு நிறைய விஷயங்கள் கொறைஞ்சிட்டே போகுது இன்னும் சொல்லப்போனால் பசங்க படிக்கும்போது தமிழ்மொழிக்கு பதிலாக மற்ற மொழிகள் பாடமாக எடுத்து படிக்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஊடகங்கள்ல தமிழ்மொழி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்மொழியை வளர்க்கிறத்துக்கான நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தாலும் தமிழே இல்லாத தமிழ்ல பேசி வர வர நிறைய செய்திகளையும் நம்ம பார்க்க முடியுது வர வர நம்ம பசங்களுக்கு அந்த தமிழ் மீதான ஒரு பற்றை கொண்டு வந்து ஊடகங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தமிழ்லையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை வளர்த்தோன்னா அந்த வீட்டில எப்படி நம்ம குடுக்கிற ஒரு பயிற்சி அதை பொறுத்து தான் பசங்களுக்காக இருந்தாலும் வெளியில இருக்கிற மக்களுக்காக இருந்தாலும் தமிழ்மொழி மீதான அந்த பற்று வரும் நம்ம கொண்டு வந்து இனிமே தமிழ்மொழியை மக்களுக்கு அழியாமல் சேர்க்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம்